ஆ ஆ எவ்வளோ எ என்னங்க எவ்வளோங்க மீன் ஷீலா மீனை எடுங்க ஆமாம்ங்க ஒரு ரெண்டு ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அந்த கடலில் ரொம்ப இதுன்ட்டு மீன் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு யாரும் வாங்கல சரி ஒரு ரெண்டு வாரம் போட்டுன்னு தான் இப்போ வந்தோம் இப்போவும் அவ்ளோ வில சொல்லுறீங்களே

ஆ இந்த ஷீலா மீன் எவ்வளோ ஷங்கரா மீன் எவ்வளோ ம் மொத்தமாக இவ்வளோ கிலோ எதுவும் வாங்கறமாதிரி வஞ்சரம் எவ்வளோங்க எப்படியும் ஆயிருவாக்கு மேல தான இருக்கும்

அதான் அதான் சரி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாத்துலையும் ஒரு ஒரு கிலோ வாங்கிவிடுவேன் ஆமாம் பத்து கிலோ கேட்டுருந்தேன் இப்போ இப்போதிக்கு ஒரு எல்லாத்துலையும் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ வாங்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ரேட்டு சொன்னிங்கன்னா எங்களுக்கு அது கட்டுப்படி ஆச்சுன்னா எங்களுக்கு அதில் இதா ஆகும் அதனால தான் சரி எங்கள் வீட்டில் எல்லாருமே உங்கள்கிட்தான் வாங்குவாங்க அதனால தான் கடையை தேடி வந்துருக்கோம் ம் ம் ஆ ஆ ஆமாம் ஆமாம் கடல் கடல் மீன் கொஞ்சம் இது தான் மீன் பிடிக்கிறவங்க ரெகுலராக வாங்குறோம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து தந்திங்கன்னா ஆ வாங்கிடலாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வாங்கிருப்போம் சரி அப்போ கடல் எல்லாம் எதுவும் மீன் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னாங்க இந்த வாரம் போட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அதே விலைலதான் இருக்குது உங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும் நாங்கள் வாங்குறது எங்களுக்கும் எங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும் அதனால் அதற்காகதான் தெரிஞ்ச கடையாக வரலாம்தான் வந்தேன் ஆ சரி சரி எனக்கு ஷீலா ஷீலா மீனில் ஒரு ரெண்டு கிலோ போடுங்கள் அப்புறம் சங்கரா மீனில் ஒரு ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் மத்தி மீன் இருந்தால் ஒன்று ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க தெரிஞ்சவங்க எங்ககிட்ட வந்து கேட்க சொன்னாங்க சரி அங்கே விருந்து விருந்து ஆ இல்லைல்ல ரெண்டு நாளில் ஒரு ரெண்டு நாளில் தேவைப்படும் எனக்கு ஏன்னா அன்னன்னைக்கு ரேட் என்னென்ன விற்கிது உங்களுக்கு அதனால தான் சரி கேட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன் சொன்னிங்கன்னா நான் இப்போவே அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிவிடுவேன் ஏன்னா ரெண்டு நாள் கழிச்சு என்ன ரேட்டில் அந்த ரேட்டில் என்ன ரேட் விற்கிதோ ஆ சரி நீங்கள் அட்வான்ஸ் மாரி சொன்னிங்கன்னா கொடுத்துட்டு போயிருவேன் ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு முடிச்சிவிட்டு அங்கே விருந்து வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் அதான் கேட்க சொன்னாங்க சரி கொஞ் ஆ ஆ ஆ சரி அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் சொல்லுங்கன்னு சரி இருங்க தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு டே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுறேன்னேன் சரிங்க சரி நீங்கள் நான் நீங்கள் சொன்னிங்கன்னா ஜிபேவில நான் பண்ணிடுறேன் ஆ உங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும்

ஆ ஓகே இந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் தனி ஆளாக தனியாக கொடுத்தர்ணுங்களா ஆ இதுல கொஞ்சம் கவர் ஆவுரமாரி

சரிங்க சரிங்க சரிங்க அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் நான் எனக்கு தனியாக வாங்கிக்கிறேன் அவங்களுக்கு தனியாக வாங்க்கிறேன் ஆமாம் நீங்கள் அவங்களுக்கு கம்மி பண்ணீங்கன்னா கூட போதும் ஏன்னா உங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும் சரிங்க ஆ ஆ வச்சிடுறேங்க